இந்தப் பகுதியில் உள்ள இயற்கை வளங்கள்னு பார்த்திங்கன்னா அதிக மழை இல்லை அதிக மழை அதிக காற்று இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிக பாதிப்பு இல்லாத இடமாதான் இருக்குது இங்கே அதிக விளையக்கூடிய இடம் பொருள் வந்து கரும்பு வாழை தென்னை இதெல்லாம் அதிகமாக விளையும் இந்த பக்கம் அதைவச்சி நம்ம வணிக நடவடிக்கை பண்ணிக்கலாம் தேங்காய் இளநிர் கரும்பு சாறு பண் ப பண்ணிக்கொடுக்கறது அதுமாதிரி வாழை வாழை வந்து நிறையா இருக்குது எல்லாவிதமான வாழைப்பழமும் இருக்குது வாழை வாழை சம்மந்தப்பட்ட எல்லாம் கிடைக்கும் அது விளையிற அதிகமாக விளையிறதுனால அதைவச்சி நாங்கள் வணிகம் பண்ணிக்கலாங்க அது இயற்கை வளங்கள்னால் நம்ம பகுதி மண் நல்ல மண் தண்ணி நல்லா கிடைக்கிது ஆற்று ஓரம் இருக்கிறதுனால தண்ணி கிடைக்கிது நெல் கரும்பு வாழை தென்னை இதெல்லாம் நல்லா விளையும் இங்கே அதைவச்சி வணிகம் பண்ணிக்கலாம்